வயலில் பயிர்கள்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறோம் செழிப்பாக இயற்கையாக கொண்டாட்ற நாங்கள் ஒரு அறுவடை திருவிழான்னா கொண்டாடுவோம் என்னான்னு கேட்டோம்னா அது வந்து பொங்கல் தான் பொங்கல் அப்போ நம்ப அதுக்கு முன்னாடியே வந்து ஆட்கள்லாம் பார்த்தீங்கனா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறோம் நாற்று பறிக்கறது அந்த அறுப்பறுக்குறது இந்தமாதிரிலான் போயிடுவாங்க கரெட்டாக அறுப்பருக்கறம்போது பார்த்தீங்கனா அப்போ எங்களுக்கு பொங்கலாகதான் இருக்கும் அது வந்து தை தை மாதத்துலதான் வந்து பொங்கல் அந்தமாதிரிலான் வைப்பாங்க அப்போ வந்து கரெக்டாக அந்த அறுவடை போம்போது கன்னி பொங்கல் அப்புல்லாம் வரும் அப்போ வந்து எல்லாருமே வந்து மஞ்ச தண்ணி ஊற்றிகிட்டு அந்தமாதிரிதான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த நேரம் என்னன்னா பொங்கல் டைமாக இருக்குமா மஞ்சத்தண்ணிலான் ஊற்றிட்டு விளாடும்போது எங்கே போய் ஒளியிறதுன்னு தெரியாம அது அது வயலில் அங்கேயும் இங்கேயுமா போயிவிட்டு விளாண்டுகுட்டு ஒளிஞ்சுகிட்டு அது ஒரு ஜாலியாக இருக்கும் கி இயற்கையாக நாங்கள் கொண்டாடும் போது ஒவ்வொரு தடவையும் அறுப்பருக்கும்போது எல்லாருமே வந்து பாட்டு பாட்டு பாடி கிட்டு டான்ஸ் ஆடி கிட்டு தான் அறுப்பறுப்பாங்க வண்டி வந்து நிற்கும் ஆட்கள்லாம் பாட்டு பாடிகிட்டுதான் வந்து அந்த அறுவடையை செஞ்ச கதிர்கள் எல்லாத்தையும் அடிப்பாங்க நெல் குமிப்பாங்க பெண்களும் சேர்ந்து வந்து நெல் பிடிக்கிறது நெல் பிடிக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க அங்கே வயலில் உழுதடிக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க அது ஒரு திருவிழா மாதிரிதான் கொண்டாடிகிட்டு இருப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு